எங்கள் கிராமத்துலேயே வந்து இப்போ டாக்டர் நாலஞ்சு டாக்டர் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஊர்லேயே பார்த்தா ஒரு டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க நர்சிங் பார்த்தா எங்கள் ஊரில் ஒரு அஞ்சு அஞ்சு நர்சிங் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க படிக்கணும்ன்னா கொஞ்சம் வெளியில் போய் தான் படிக்க வேண்டியிருக்கு கிராம சைடுலேயே இந்தமாதிரி டெவலப்மெண்ட்டே எதுவும் இல்லை கடலூர் சைட் போனால் கடலூரில் நிறையா டாக்டர் இருக்காங்க நர்சிங்கில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க து துப்புரவு பணியாளர் வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இங்கே எதுவும் சொல்லித் தர்றதுக்கு இங்கே எங்கள் சைடில் எதுவும் இல்லை கடலூருக்கு போனால் தான் வந்து கல்வி சொல்லித் தர்றதுக்கு கரெக்டான பயிற்சியாளர்கள்லாம் அங்கேதான் இருக்காங்க இந்த நர்ஸ் அறுவை சிகிச்சை டாக்டர்லாம் கடலூருக்கு போனால் தான் கடலூரில் தான் அறுவை சிகிச்சை டாக்டர்கள் இருப்பாங்க எங்கள் கிராம சைடில் டாக்டருக்கு படிச்சுட்டு அவங்க சின்னதாகவே கிளினிக் ஓப்பன் பண்ணி அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க நர்ஸுங்க அதுமாரி வெளியில் போய் இது செஞ்சால் தான் வேலைன்னும் அதிகம் அவங்க சேலரி வந்து க கட்டுப்படி ஆகுதுன்ட்டு வேலை செய்கிறாங்க இங்கே கிளினிக்குலாம் போனாங்கன்னா லோ ப்ரைஸில் தான் அமௌண்ட்டு தர்றாங்க அதனால் படிச்சுட்டு நிறையா பேர் வேலைக்கு போவாம இருக்காங்க நர்ஸு எல்லோரும் டாக்டர் முடித்தவங்க கிளினிக் ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அறுவை சிகிச்சை பண்ணணும்ன்னா நான் வந்து கடலூர் டிஸ்ட்டிக் தான் போகணும்